ஹலோ அண்ணா இது மாரி சூர்யா பேசுகிறேண்ணா ரெகுலராக பிரியாணி ஆட்ரு பண்ணுவனே ஆண்ணா இது மாரி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வந்திருக்குறாங்கண்ணா பிரியாணி தேவைப்படுது ஒரு ஆறு பிரியாணி கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக போட்டு விட்டிங்கன்னா நல்லாருக்குண்ணா இது மேரி கொஞ்சம் பிரியாணி கூட வந்து ஸ்வீட்ஸ்லாம் வேணும் குலோப்ஜாம் கத்திரிக்காய் பச்சடி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்டா வச்சு அனுப்புங்கண்ணா ரெகுலராக ஆட்ரு போடுறண்ணா நான் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சு அனுப்புங்கண்ணா இது மாரி ஒரு ஆறு பிரியாணிண்ணா அதுக்கு அப்புறம் வந்து குலோப்ஜாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குலோப்ஜாம் போட்டுவிடுங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் கேஜி போட்டுவிடுங்கண்ணா அப்புறம் க்ரில்லு ஒரு ஆ ஆஃப் கேஜி போதுண்ணா அவ்வளோதாண்ணா அது மட்டும் கொஞ்சம் ஆட்ரு போட்டுவிடுங்கண்ணா ஆ நான் வீட்டு நான் வீட்டாண்ட தாண்ணா அதே அட்ரஸ் தாண்ணா ஆ இங்கே தான் வெயிட் பண்ணுறேண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா